ஹலோ

ஆ கேட்குது கேட்குது சவிதா மொபைல் ஃபோன்ஸா எனக்கு லேட்டஸ்ட்டாக மாடல் லேட்டஸ்ட் மாடல் இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்லாம் வேணும் ரேஞ்சு எவ்வளோ இருக்கும் இப்போது லேட்டஸ்ட்டாக உங்கள் கடையில் லேட்டஸ்ட்டாக என்னென்ன ப்ராண்ட்ஸ்லாம் இருக்குது ஓப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது உங்கள்கிட்ட தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் எயிட் ஜிபி ராம் போதும் ஸ்டோரேஜ் வந்து டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி கேமரா குவாலிட்டி லேட்டஸ்ட் மாடல்ல வேணும் கேமரா குவாலிட்டி அந்த மாடல் அந்த மாதிரி மாடல்ல காமிங்க அந்த மாதிரி மாடல்ல சொல்லுங்க ஓப்போ ஓகே இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹை ரேஞ்சில் வேணும் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே வேணும் எனக்கு ஓகே வேறு மற்ற ப்ராண்ட்டெலாம் வேறு ஏதாச்சும் நல்லதாக இருக்கா ஆ ஓகே ஃபைவ் ஜி மொபைல் ஓப்போவில இருக்கா ரெட்மீயில இருக்கா ஓகே மேம் எனக்கு வந்து ஃபைவ் ஜி மொபைல் ஃபைவ் ஜி மொபைல் வே ஃபைவ் ஜி மொபைல் வந்து ஓப்போவில வேணும் கிடைக்குமா ஃபைவ் ஜி மொபைல் நான் ஃபைவ் ஜி மொபைல் ஃபைவ் ஜி மொபைல் ரேட் எவ்வளோ வரும் நார்மல் மொபைல் ரே ரேட் எவ்வளோ வரும் மேம் ஓப்போவில மற்ற ப்ராண்ட்டெலாம் மேம் விவோ சாம்சங் அந்த மாதிரி ப்ராண்ட்டெலாம் டுவெண்ட்டி ஃபைவ்குள்ளே தான் வருமா மேம் ஃபைவ் ஜி மொபைல் மேம் ஓகே அதில் அந்த ஃபீச்சர்ஸ்செலாம் இருக்குமா எயிட் ஜிபி ராம் ஸ்டோரேஜ் அப்புறம் எனக்கு வந்து ஸ்பெஸிஃபிக்காக ஏஐ கேமரா வேணும் மேம்

சாம்சங்ல பெட்டராக இருக்குமா மேம் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது ஓகே மேம் முக்கியமாக எனக்கு வந்து கேமரா குவாலிட்டி தான் நல்லா வேணும் ஏன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஆகணும்ன்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்காக எனக்கு கேமரா வாங்கணும்னால கேமரா வாங்க என்கிட்ட பட்ஜெட் இல்லை ஸோ எனக்கு ஒரு நல்ல கேமரா இருக்கிற ஃபோனால் எனக்கு கொடுங்க ஓகே மேம் வேறு எனக்கு ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி மொபைல் ஆர்டர் பண்ணுங்க எனக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் ரெண்டு ப பட்ஜெட் எவ்வளோ மேம் தேர்ட்டி ஃபைவ்வா மேம் ஓகே மேம் நான் வாங்கிக்கிறேன் எஸ் மேம் கன்ஃபார்ம் மேம் தேங்க்யூ மேம்